பொதுவாகவே எனக்கு இந்த சேகரிப்பு மேல் ஆர்வம் சின்ன வயதுலேருந்தே அதிகமாவே உண்டு இந்த சேகரிப்பு பழக்கம் வந்து எனக்கு பெரிய அளவில் வரதுக்கு காரணம் என் மனைவியுடைய தங்கை அதாவது என்னுடைய கொளுந்தியா அவங்க வந்து ஆசிரியர் பணிக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போது அதுக்கான அந்த இளங்கலை கல்வியியல் அந்த துறையை எடுத்திருந்தாங்க அப்போது அதனுடைய அவர்களுடைய கடைசி ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று வரும் இல்லையா அதான் அவங்க செய்ய கூடிய செய்முறை அதுக்கு வந்து இந்த செய்கிறதுக்குன்னு செய்முறைக்காக அவங்க வந்து ஒரு கையேடு சரி பண்ணணும் அந்த கையேடுக்கு வந்து சில ஆவணங்கள் தேவைப்படும் உதாரணத்துக்கு இப்போது வந்து கல்வியியல் எடுக்கிறதுனால வந்து எல்லாத்தயும் வந்து அவங்க மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதற்கு அப்போ பல துறைகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை வந்து தொகுப்பாக ஒரு கோப்பாக வந்து அவங்க சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து அவங்க செய்கிற வேலைக்காக நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த சேகரிப்பு முறையை நான் கையில் எடுத்தேன் என்னென்ன எல்லாம் சேகரிச்சேன்னா முதலில் பல நாட்டு நாணயங்கள் இந்தியா நாணயங்களே எடுத்துக்கிட்டாலும் அதில் பல மதிப்புகள் இருக்கு அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா நாணயம் ஒரு ரூபா ஐம்பது பைசா எங்களு பைசாக்கள் இருந்ததில் அப்போது இருபத்தி ஐந்து பைசா பத்து பைசா ஐந்து பைசா ரெண்டு பைசா ஒரு பைசா அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது அம்பது நூறு இருபது பத்து அந்த மாதிரி உயர் மதிப்பு நாணயங்களும் வர ஆரம்பித்துருச்சு இப்போது ஒரு நாட்டிலேயே பல்வேறு விதமான காலகட்டங்களில் வந்து நாணயத்துடைய வடிவமைப்பே மாற்றிக்கிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு ஆயிரமாவது ஆண்டு சதய விழா தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு அதை வந்து நாணயத்துடைய பின்பக்கத்தில் பொறிச்சு அரசாங்கம் வந்து ஒரு நாணயத்தை வெளியிட்டுச்சு அந்த ஆயிரமாவது விழா வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக அதே மாதிரி பேரறிஞர் அண்ணாவுடைய நூற்றாண்டு விழா நூறாவது பிறந்த நாள் அதற்கு வந்து ஒரு நாணயம் வெளியிட்டுச்சு அதே மாதிரி எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துக்காக அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அடுத்து ஒரு நாணயத்தை வந்து இந்தியா வந்து வெளியிட்டுச்சு இதே மாதிரி ஒரு நாட்டிலேயே ஒரே ஒரு நாணயம் மட்டும் இல்லாமல் அந்த நாணயத்தில் பல வடிவங்களை நான் வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் பல்வேறு விதமான கால கட்டங்கள் இருக்குது அது பல்வேறு விதமான மதிப்புகளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோட்டுகள் ரூபா நோட்டுகளையும் நான் வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன் பல்வேறு விதமான வடிவமைப்புகள்லையும் இது இருக்கும் ஷேப்புகள்லையும் எல்லாத்தயும் நான் வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன் எல்லாமே வந்து எனக்கு புதுப்புது அனுபவத்தை கொடுத்துச்சு